நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒன்று ஆரமிக்கினுனு நினைச்சேன் கிட்டத்தட்ட அறுபது பேர் வேலை செய்கிற மாதிரியான ஒரு ஐடி கம்பெனியை வந்து இது பண்ணி அதுக்கான இடம் வசதி அதுக்கான வாடகை அதுக்கான இதெல்லாம் வந்து லேப்டாப்பு எல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் அது கடைசியில் வந்து சரியாக அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிக்க முடியாமல் என்னால் ஒரு மாதத்துக்கு வாடகையை ஒரு லட்சரூபா அப்போ நான் என்னுடைய பத்துலட்சரூபாயில முதலீடு பண்ணும் பொழுது என்னுடைய இன்ஃபிராஸ்ட்ரெச்சர்ஸ் இது எல்லாத்துக்கும் பண்ணிட்டு நான் வந்து கொடுக்கும் பொழுது நான் ஆரம்மிக்கிறதுக்கு மூன்று நாள் மேலே தான் ஆகுது அதனால் என்னுடைய பணம் இருந்த கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகிப் போனதுனால என்னால் தொடர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ண முடியாமல் போயிடுச்சு அது என்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நஷ்ட்டத்தில் ஏற்பட்டது இனிமேல் அந்த தவறை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேகிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கலாம் நினைக்கிறேன்